நாங்கள் குடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராமம் ஸோ கிராமங்கிறதுனால் சுற்றியும் வயல்வெளிகளெல்லாம் இருக்கும் அதனால பாம்பு பூச்சிகளெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம நம்ம வீட்டை சுற்றியும் சுத்தமாக வச்சுருக்கறதுனாலையும் சில பாம்புக்குனே அந்த செடிகளெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த செடிகளை வளர்த்தறதுனாலையும் பாம்பு நம்ம வீட்டுக்கு வராது அதேமாரி பூச்சிகள் பூச்சிகள் பார்த்தீங்கன்னா வண்டு இதுமாரி எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் எண்ணெயை தடவி விளக்குக்கு பக்கத்தில் கட்டிவிட்டாங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அந்த பேப்பரில் போய் அது ஒட்டிக்கும் ஸோ இது மூலயமா நம்ம வீட்டில் இருக்கும்போது பூச்சிகளுகிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்